ஃபோட்டோ எடுக்கணும்னா நல்லா புகைப்படம் எடுக்கணும்னா அப்படினா பார்த்திங்கன்னா ஏற்காடு கிளைமேட்டை பொறுத்தவரைக்கும் இடம் எப்படி இருக்குது இ ஏற்காடு போகலாம் ஊட்டி போகலாம் அதே நம்ம இருக்கிற இடத்துலயும் மரம் செடி கொடி இருக்கிற இடத்துல கூட எடுக்கலாம் ஃபோட்டோ சூழ்நிலை அதாவது இயற்கையாக எப்படி இருக்குது நம்ம கைனி காட்டில் கூட நல்லா இருக்குது நம்ம இட இருக்கிற இடத்த பொறுத்துதான் அது நம்ம ஃபோட்டோ எடுக்கிறது நம்ம வெளியில் போய் எடுக்கலாம் ஃபோட்டோ வெளியில் ஏற்காடு ஊட்டியெல்லாம் போனால் அங்கேயும் எடுக்கலாம் ஃபோட்டோ தம் ஒக்கேனக்கல் போனால் தண்ணீ குதிக்கிற பால்சி இருக்குது அங்கேயும் எடுக்கலாம் ஃபோட்டோ

மற்ற படி இயற்கை எங்கே இருக்குதோ அங்கே ஃபோட்டோ எடுத்தால் சூப்பராக இருக்கும் அது ஒன்றும் இதில்ல வீட்டாண்டையும் எடுக்கலாம் நம்ம வெளியில் போயும் எடுக்கலாம் ஃபோட்டோ அது இடத்துக்கு தகுந்த மாதிரி நல்லா இருக்கும் ஃபோட்டோ எடுக்கிறது நல்லா இருக்குது அங்கேயெலாம் எடுக்கலாம் அதெலாம் ஒன்றும் இல்லை